ம் டாக்ட்ரு ஸ்கேன் சென்ட்ரு டாக்ட்ருங்களா பேசுகிறது என் இடது கை வந்து வலியும் அதிகமாக இருக்குது கை தூக்கவும் முடிய மாட்டேங்குது வலி ரொம்ப வலியாக இருக்குது ரொம்ப நாங்கள் வந்து நெசவு வேலை பார்க்குறோங்க ம் தி திடீர்ன்னு இந்த சைட்டில் ஆமாங்க

ஆ ஸ்கே ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ரேட் எவ்வளவு ஆகுதுங்க

சரி ம் சரி டாக்ட்ரு பெயரு என்னங்க எத்தனை மணிக்கு வரணுங்க ம் பத்து மணிக்கு டோக்கன் ம் என் பெயர் அர்ச்சனா ம் ம் ம் ம் இந்த கர்த்திட்டு போடணுங்களா இல்லை பேங்க் பார்த்து சரிங்க ஆ சரிங்க

ம் சரிங்க ம் வாங்க ம்